இப்போ குக்கரில் செய்யக்கூடிய சாப்பாடுகள்னு பார்த்திங்கன்னா நேரமாக செஞ்சிடலாம் டக்குன்னு வேகமாக செஞ்சு முடிச்சிடலாம் அதே சமயம் சாப்பாடு வெச்சதுக்கப்புறம் இந்த குக்கர் இல்லைன்னா சாப்பாட்ட பார்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை விசில் வந்தால் போதும் இறக்கி வெச்சிடலாம் மற்றபடி இந்த சாப்பாடு டக்குன்னு கெடாது அதே சமயம் அந்த குக்கர்லேருந்து சாப்பிட்டிங்கன்னா அதுலேயே வடித்து சாப்புட்றனால டக்குன்னு சுகர் வர வாய்ப்புகள் உண்டு பல நோய்கள் வர வாய்ப்புண்டு அதே மாதிரி இந்த அடுப்புலேயே செஞ்சு கஞ்சி வடித்து சாப்பிட்ற சாப்பாடுகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த விதமான நோய் வரதுக்கும் வாய்ப்பில்லை அதே சமயம் க சாப்பாடு வந்து டக்குன்னு கெட்டு போயிடும் அது இதை வடித்து சாப்புட்றதுனால அதனால அது மட்டும் தான் அதுக்கு டிஸ்அட்வான்டேஜ் மற்றபடி அதுக்கு எந்த ஒரு கெடுதலுக்கு அதிகமும் இல்லை இந்த குக்கரில் செஞ்சு சாப்பிட்றத விட நார்மலாக அந்த அடுப்பில் செஞ்சு வடித்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லது அடுப்பில் செய்யும்போது நம்ம பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்க வேண்டியது கொழைஞ்சிரும் சில சமயம் இந்த க அடுப்பு பார்த்திங்கன்னா இது பொங்கி வெளியே வந்து அணைஞ்சிரும் இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா நாம் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால மட்டும் தான் அடுப்பில் செய்கிறது இல்லைன்னா ப பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆட்கள் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க ஆனால் நம்ம குக்கரில் செஞ்சு சாப்பிட்றத விட அடுப்பில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது